நாங்கள் வெள்ளி கொலுசு வேலை ஏவாரம் பண்ணுறோங்க இன்னிக்கு இங்கே வெள்ளி கொலுசுன்னு எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு வறுமையில் வாடிட்டுருக்குது அது என்ன காரணன்னா இன்னைக்கு மிஷின் மூலியமாக எல்லாம் இது தொழிலும் வர ஆரமிக்கிது கைத்தொழில் எங்களுக்கு நஷ்டம் அடையுது கை தொழிலில் வர்ற அதாவது கைத்தொழில்ன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும் நல்ல தரமாக இருக்கும் மிஷின்னா கொஞ்சம் தரமாக இருக்காது இன்னைக்கு மக்கள் வந்து மிஷினை நம்புகிறாங்க கைத்தொழிலை நம்புறதில்லை கைத்தொழில் வர வர பொருள் நல்லா தராதரமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இன்னைக்கு எங்கள் பட்றையில எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு குறஞ்ச பட்சம் ஐம்பது பேர் வேலை செஞ்சாங்க அப்போ வந்து வேறு தொழில் நஷ்டம் அடைய அடைய எங்களால் கூலி கொடுக்க முடியாதுனால கொஞ்சம் வெளியில ஒவ்வொருத்தராக ஏற ஆரமிச்சிவிட்டாங்க இன்னைக்கு அந்த மிஷின் வேலைக்கோ இல்லை கொத்து வேலைக்கு இந்தமாதிரி வெளியில போய் போவ ஆரமிச்சிவிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் தறி துணி நெய்யிற வேலையை ஆரம்பிச்சோம் சரி இந்த வேலையில்தான் ஆளுங்கெல்லாம் வெளியூர் போயிவிட்டாங்க அதனால் நெசவு தொழிலை ஆரம்பிச்சோம் நெசவு தொழில் ஆரம்பிக்கும்போது என்னது நூலும் கொஞ்சம் விலை ஏற்றங்கள் வந்தது அப்புறம் ரசாயன பொருள்கள் எல்லாம் கொஞ்சம் விலையேற்றம் அதுலையும் வந்ததுனால அதில் கொஞ்சம் நாங்கள் நஷ்டம் ஏற ஏற கொஞ்சம் அதில் கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் ட்ரையானுச்சு இது ரெண்டுமே செய்ய செய்ய மக்களுக்கு அது வந்து செய்ய முடியாது வெளியில போயிவிட்டாங்க ஆனால் நாங்களும் சரி வாங்க எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்யறோம் போல் கூப்பிட்டுட்டோம் இல்லைங்க வெளில வேலைக்கு போகறோன்னு சொல்லி போகறதனால எங்களால் இந்த ஜெயின் வேலையாகட்டும் நெசவுத்தொழிலாகட்டும் நாங்கள் இப்போ எங்களால் செய்ய முடியிலை அதனால் அது நாங்கள் நாங்களே எடுத்து அமைச்சுக்கிட்டதுனால செய்றவைங்கெள்லாம் வெளியில போயிவிட்டாங்க ஏன் என்றால் அவங்களுக்கு சம்பளம் பத்தலை வெளியில கொத்து வேலையில் சம்பளம் நிறையாவேன்னு போயிவிட்டாங்க ஏன்னா ரசாயன பொருட்கள் வில ஏற ஏற ஏற எங்களுக்கு அது அது முடியிலை இன்னக்கு மிஷின் இந்த மிஷினை நம்புகிறாங்க கைய்யை நம்ப மாட்டன்றாங்க அதனால் எங்களுக்கு அந்த வேலை இல்லாத்துனால மக்கள் வெளியில போயிவிட்டாங்க